வாங்க சார் குட் மார்னிங் என்ன விஷயமாக வந்துருக்கீங்க சரிங்க சார் சரி ஆமாம் சார் ஆ ஃபீஸ் நோட் பண்ணி நான் சொல்கிறேன் சார் நீங்கள் ஒரே டைமில் ஒரே டெர்மில் கட்டணும்ன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கூட நீங்கள் கட்டலாம் பஸ் ஃபீஸ் மந்த்லி கட்டிக்கிட்டால் போதும் அவங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்ன்னு விரும்புறீங்க பயோ மேக்ஸ் இருக்கு சார் ஏ ஏ குரூப் சார் ஓகே எங்கள் ஸ்கூலில் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸும் எங்கள் ஸ்கூலில் இருக்கு சார் அத்லெட்ஸும் இருக்காங்க எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்லாம் வின் பண்ண ஸ்டுடென்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க இங்கருந்து வெளியில போனவங்களும் அந்த மாதிரி வின் பண்ணவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க சார் கண்டிப்பாக சார் இங்கே சேர்த்துக்கலாம் சார் ஆ என்னைக்கு சார் அட்மிஷன் போட்டுக்குறீங்க ஆ ஓகே சார் ஓகே சார் சேர்த்துக்கலாம் சார் புக்ஸ் எல்லாம் உடனே க கொடுத்துடுவோம் சார் ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபீஸ் கட்டண உடனே நாங்கள் புக்ஸ் கொடுத்துடுவோம் பஸ் பஸ் அவைளபிலாக இருக்கு எந்த ஏரியா சொன்னீங்க சார் நீடாமங்கலம் தானே நீடாமங்கலம்க்கும் ரெண்டு பஸ் போய்ட்டு இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சேர்த்துக்கலாம் சார் ஆ சேஃப்ட்டி சார் பஸ் சேஃப்ட்டி அப்புறம் டைலரிங் இருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலான் எல்லாத்துலையுமே சேர்த்து விடுங்கள் சார் ஓகே சார் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து விடுங்கள் நீங்கள் நினைக்கறத விட பெஸ்ட்டாக கொண்டு வர்றோம் உங்கள் பிள்ளையை நாங்கள் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் டெர்ம் ஃபீஸ்ன்னா ஒரு தேர்ட்டி தௌசன்ட் வரும் சார் ஸ்கூலில் கொடுத்த சர்டிஃபிகேட்டை டென்த்தில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குஇல்ல அது டிசி ஆ போட்டோ மார்க் சீட் அவ்வளோ தான் சார் அட்மிஷன் போடும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டுங்கள் சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக வாங்க சார் எப்போ வேணாலும் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சண்டே மட்டும் லீவாக இருக்கும் மற்ற நாளில் அட்மிஷன் போட்டுக்கலாம் சார் ஓகே சார் ஆ ஆ போய்ட்டு வாங்க சார் போய்ட்டு வாங்க நன்றி